எங்கள் ஆஃபீஸில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு ஒரு கொரியர் வந்து போஸ்ட் பண்ணும்ன்னு சொல்லிவிட்டு எங்ககிட்ட கொடுத்தாங்க அப்புறம் நான் என்ன பண்ணேன் ஒரு சுச்சுவேஷன் வந்து எனக்கு கொஞ்சம் சீக்கிரமாக போகணும் சீக்கிரமாக பஸ் இருக்காது அப்படிங்கிறதுனால நான் என்ன பண்ணேன் என்னோட ஃப்ரெண்டுகிட்ட நான் கொடுத்தேன் ஏ இதை ஆஃபீஸில் போஸ்ட் பண்ணனும் நீங்கள் போஸ்ட் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஃப்ரெண்டுகிட்ட கொடுத்துட்டேன் அப்புறோம் அவங்க வந்துவிட்டு சரி நான் அந்த வழியாக தான் போவேன் நான் பண்ணிடுறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னாங்க அப்புறம் அதனால் நான் வந்துவிட்டு அவங்கிட்ட கொடுத்துட்டேன் சரி அவங்களும் வாங்கிட்டு சரி நம்ம அந்த வழியில் போய் கொடுத்துட்லாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களும் கிளம்பிட்டாங்க அப்புறம் அதை கொரியர் போ போகற வழியில் தான் அந்த ஆஃபீஸ் இருக்கு அவங்க வீடு இருக்குங்கிறதுனால அப்புறம் சரின்ட்டு நான் போயிவிட்டனா அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணிவிட்டாங்க மறந்துவிட்டாங்க அது கொரியர் வந்து பண்ணாமையே பேக்ல வச்சிட்டாங்க அப்புறோம் ஃபர்ஸ்ட் நாள் ஃபர்ஸ்ட் நாள் ஆயிடுச்சு பண்ணலை செகண்ட் நாள் ஆயிடுச்சு பண்ணலை அப்புறம் நானும் கேட்டேன் பண்ணியாச்சின்னு என்கிட்ட வேறு சொல்லிவிட்டாங்க அப்புறம் என்னடா சரி பண்ணியாச்சு அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு நம்ம கொரியர் பண்ணணுனு அப்படின்னு சொன்னா நமக்கு ஒரு ரெசிப்ட்டு கெ கொடுப்பாங்கள்ல அவங்க அப்புறம் அந்த ரெசிப்ட்டு கேட்டேன் அதை அங்கே வச்சிட்டேன் இங்கே வச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரியே என்கிட்ட சொல்லிகிட்டே இருந்தாங்களா சரி நானும் நம்பிவிட்டேன் சரி பரவாயில்ல அவங்க பண்ணி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு விட்டாச்சு அப்புறமா மறுபுடியும் ஆஃபீஸில் கேட்டாங்க கொரியர் பண்ணிவிட்டிங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்டாங்க அப்போ நானும் வந்துட்டு சரி பண்ணியாச்சுங்க அப்படிங்கிற மாதிரி நானும் சொல்லிவிட்டேன் அதுக்கப்புறம் இவங்கள இவங்கிட்ட கேட்டோனோ அவங்க வந்துவிட்டு பார்த்தா ரெசிப்ட் அங்கே இருக்கு இங்கே இருக்குன்னு சொல்லிவிட்டு பார்த்தா கொரியரே பண்ணாம விட்டுவிட்டாங்க நாலு நாளாக அவங்க வந்து என்ன பண்ணிவிட்டாங்க அதைய வந்து அவங்க பேக்ல வச்சிட்டாங்க அப்பா எனக்கா என்ன பண்ணுறது அது வேறு ரொம்ப அர்ஜெண்டுன்னு வேறு சொல்லிவிட்டாங்க ஆஃபீஸில் எமெர்ஜென்சி சீக்கிரமாக அனுப்பனும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டாங்களா எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல அப்புறம் அதுக்கப்புறோம் கடைசி நேரத்தில் அவங்கள பிடிச்சி பார்த்தா அந்த கொரியர் அனுப்ப வேண்டிய கவர் வந்து எங்கே இருக்கு பைக்குள்ளே பேக்குள்ளே வச்சிட்டாங்க அப்புறம் மறுபடி அதை எடுத்து அது சமாளிச்சு ஆஃபீஸில் சமாளிச்சு அதுக்கப்புறம் அதை கொண்டு போய் நாங்கள் ஸ்பீட் போஸ்டில் வந்துவிட்டு எத்தனை நாள் ரெ நாலு நாள் அஞ்சு நாள் ஆயிடுச்சு அஞ்சு நாளாக அது நாங்க போஸ்ட் பண்ணாமையே வெச்சிட்டு அதுக்கப்பறம் வந்துட்டு எங்கள் பெரிய பெரிய ஆஃபீஸர்ஸ்க்கெல்லாம் அது தெரிஞ்சிடுச்சு இது வந்து அந்த கொரியரை வந்து அனுப்பலை அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து ரிட்டர்னில் அவங்களுக்கு ரிட்டர்ன் லெட்ராக ரெண்டு நாள் மூணு நாளில் அவங்களுக்கு பதில் வந்துவிடுன்னு அவங்க வெயிட் பண்ணிட்டுருக்காங்க அப்புறம் பார்த்தா ஃபை டேஸ்க்கு மேலே ஆயிடுச்சு அவங்களுக்கு பதிலே வரல அப்புறம் கேட்கறாங்க என்ன பதிலே எங்களுக்கு வரல நீங்கள் அனுப்புனீங்களா இல்லையா அப்படின்னு மறுபடி கேட்கறாங்க அப்புறம் நாங்களும் அனுப்பியாச்சுங்க அப்படின்னு நாங்கள் பொய் சொல்லிகிட்டே இருக்கோம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது அப்புறம் அவங்களும் நாங்களும் சேர்ந்துட்டு அது என்ன பண்ணோம் ஸ்பீட் போஸ்ட் இருக்குல்ல அதில் போய் நாங்கள் என்ன பண்ணோம் போஸ்ட்டு பண்ணுனோம் போஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ரெசிப்ட்டு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் நாங்கள் வந்து சொன்னோம் இப்படி நாங்கள் அனுப்பியாச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு அதனால் எங்கள் ஆஃபீஸில் என்ன பண்ணிவிட்டாங்க நீங்கள் வந்து அனுப்பலை லேட்டாக அனுப்ச்சிஇருக்கிறீங்க அப்படிங்கிறத அப்படிங்கிறதுனால அவங்க என்ன பண்ணிவிட்டாங்க அவங்களுக்கு ரிட்டர்ன் பதில் வராதனால அந்த வரக்கூடிய அந்த வேலை வந்து வரக்கூடிய ஒரு ஒரு வேலையே வந்து கம்மியாயிடுச்சு ஏன்னா நான் ஒரு ஒரே ஒரு தவறு பண்ணதுனால ஏன் கேட்டிங்கன்னா லேட்டாக வந்து போஸ்ட் பண்ணதுனால வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு சின்ன சின்ன ஒரு அமௌண்ட் வந்து அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த இது வந்து கிடைக்காம போயிடுச்சு அதை வந்து இது பண்ண வேண்டியதாக போயிடுச்சு அதுக்கப்புறம் மறுபடி நான் வந்து அந்த ஏஜென்சிக்கிட்ட நாங்கள் பேசி நாங்கள் ரெண்டு பேரும் பேசி அதை சமாளிச்சு அதுக்கப்புறம் வந்து எங்கள் ஆஃபீஸில் சொன்னோம் இப்படி நாங்கள் பேசியிருக்கோம் அவங்கக்கிட்ட அப்படிங்கிற மாதிரி அதனால் ஒரு சின்ன சின்ன வேலையை வந்து அந்த சின்ன ஒரு ஒரு போஸ்ட் பண்ணுறதது பண்ணாதது வந்து கொரியர் பண்ணாதது ஒரு மிஸ்டேக்குன்னு ஒரு பெரிய ஒரு ப்ராஜெக்ட்டே வந்து இழக்கிற மாதிரி ஆயிவிட்டோம் அந்த டேஸில் அதனுடைய சீரியஸ்னஸ் புரியாம நாங்களும் விளாட்டுதனமா இருந்தாச்சு அப்புறம் எங்களுக்கு ரொம்ப இதாக இருந்தது அப்புறம் மறுபடி அதை அந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மறுபடி அவங்கிட்ட டேரெக்டாக பேசி நாங்களும் ஆஃபீஸ் எல்லாரும் பேசி அதுக்கப்புறம் வந்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த ஒர்க்கு வந்து எங்களுக்கு நல்லபடியாக முடிஞ்சிடுச்சு அதுக்கப்புறந்தான் வந்துவிட்டு இதாச்சு ஏன்னு கேட்டிங்கன்னு சொன்னா ஒரு சின்ன வேலையில் நம்ம தவற விட்டுவிட்டோம் அப்படின்னு சொன்னா என்ன வேணாலும் நடக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால் வந்து ஒரு ப்ராஜெக்ட்டே வந்து எங்களுக்கு வராத அளவுக்கு ஆயிடுச்சு ஒரு கொரியர் பண்ணாதது இதனாலையே வந்து எங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட்டே இல்லாம வர மாதிரி ஆயிடுச்சு அது அது வந்து சமாளிக்கிறக்குள்ளே எனக்கு ஆஃபீஸில் போது போதுன்னு ஆயிடுச்சு ஐயோ நாம் நம் மேலே இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் சமாளிச்சிவிட்டோம் நானும் அவங்களும் என்னோட ஃப்ரெண்டும் ரெண்டு பேரும் சேர்ந்து சமாளிச்சு அப்புறம் அதை நாங்கள் சரி பண்ணி கொடுத்துட்டோம் ஆனால் எங்கள் ஆஃபீஸில் சமாளிக்கிறது இருக்குது பாருங்கள் அது தான் பெரிய விஷயம் ஆயிடுச்சு எங்களுக்கு